நாங்கள் இங்கே கார்மெண்ட்ஸ்லேருந்து பேசுகிறோங்க

நாங்கள் வந்து மாதேப்பள்ளி வைக்கிறதாக இருக்கிறோம் சின்னக்கடை இப்போதைக்கி வந்து சின்னதாக தான் ஓப்பன் பண்ணலாட்ருக்குறோம்

ஆமாங்க சார் எங்கனால் முடியாது ஆ ஆமாம் ஆமாம் ஆமாங்க

ம் ம் ஆமாம் இங்கே ஸ்கூலு இருக்குது ஒன்று ஆமாம் ஆமாம் இருக்குது சார் மாதேப்பள்ளியில் ஸ்கூல் இருக்குது வேளாங்கண்ணி ஸ்கூல் இருக்குது மாருதி ஸ்கூல் இருக்குது அதனால் இங்கே ஸ்கூல் யூனிஃபார்மா போடலாட்ருக்குறோம் கவர்மெண்ட்டு ஸ்கூலும் இருக்குது இல்லை இல்லை அனுப்பிச்சிருவோம் நாங்கள் சேல்ஸ் ஆக ஆக இது சேல்ஸ் ஆகுன்றத்துக்காக தான் வைக்கிறோம் இந்த கடை ஓப்பன் பண்ணுறோம் ஆமாங்க ம் சரி சேல்ஸ் ஆய்ச்சுன்னா நாங்கள்அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துருவோங்க

ஆமாங்க

ஆமாங்க ஆமாங்க

ஆமாங்க

ஆமாங்க அதுக்காகத்தான் ரெடி பண்ணுறோம் சரிங்க சார் எங்களுக்கு என்ன தேவையோ மெட்டிரியல்லாம் அனுப்பிச்சுடுங்க எங்களுக்கு சரிங்க

சரிங்க சார் நாங்கள் கால் பண்ணுறோம் எங்களுக்கு ஸ்டாக் எதாச்சும் தேவைப்பட்டுச்சின்னா நாங்கள் கால் பண்ணுறோம் அனுப்பிச்சுடுங்க ம் சரிங்க